முதல்ல வந்து நாங்கள் வீடு காட்டும் புதுசில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடம் இல்லாமல் ஃபுல்லா வீடாக கட்டிட்டாங்க ஏன்னா எனக்கு வந்து செடி மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எப்போவும் வந்து எனக்கு அந்த இடத்துலேயுமே தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சி அதை ஆசையாக வீட்டு முன்னாடி அப்படிலாம் வச்சி அதுக்கு வெளியேயும் காமோண்டுக்கு வெளியேயும் செடி வச்சி ரோட்டில் வச்சி ரொம்ப ஆசைப்பட்டு வளர்ப்பேன் அதுக்கு அப்புறம் இந்த செடி வைக்கிறதுக்காகவே பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி அதில் வந்து எல்லாம் இப்போ வந்து எனக்கு படிச்சமான எல்லா செடிகளும் அதில் வச்சி வளர்த்து அதில் காயையும் பழத்தையும் நான் வந்து ப பறிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி என்னோடய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இப்போ நான் வச்சிருக்கேன் எப்படினா என்னெல்லாம் இருக்குதுனா வாழை மரம் வாழை மரத்துலலாம் அதில் வர்ற அந்த காய் அப்புறம் பூ வந்துச்சி அந்த பூவை ஃபஸ்ட்டு இது பண்ணி எடுத்து சாப்பிட்டாச்சி அது சூப்பராக இருந்துச்சி அது வந்து இயற்கையான நம்ம எந்த உரமுமே வந்து இரசாயண உரம் போடுறது கிடையாது எல்லாம் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் அதுக்கு அப்புறம் மூலி இந்த இதெல்லாம் அதாவது பஞ்ச காவியம் அதெல்லாம் ஊற்றி நம்ம வந்து செடி வளர்க்குறோம் அதில் வந்து வர்ற பழத்தையும் காயையும் பார்க்கும் புதுசில் ரொம்ப ஒரு சந்தோச மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு இது சொல்ல வார்த்தையே இல்லை நம்ம வீட்டில் இப்படி இயற்கையாக இது இவ்வளோ காய் காய்ச்சிருக்கே இவ்வளோ ஒரு பரு நல்ல ஒரு ப பருத்த பழமா வருதே இல்லைன்னா செத்தோண்டு வந்து சில நேரத்தில் காய்சிரும் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் நல்லா வருதுங்கின்ற சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு அதுக்கு அப்புறம் ரோஜா பூ மல்லிப்பூ பிச்சிப்பூ இப்படி நிறைய பூ வகைகள் வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து அது இப்போ வீட்டில் பொம்பள பிள்ளைங்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கெட்டி வச்சி விட்டுருவோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து இப்போ பலா மரம் சா ஒரு பலா மரம் வீட்டுக்கு பலா பழத்த வாங்கிட்டு வந்தாங்க அந்த பலாப்பழம் அதில் சாப்பிடுட்டு அந்த கொட்டையை சும்மா அதில் போட்டோம் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து இப்போ நிக்குது அது இன்னும் காய் காய்க்கலை அதெல்லாம் அந்த மரத்தை பார்க்கும் புதுசில் எப்பவும் ஒரு மனசில் தோணுது இது எப்படிடா இவ்வளோ பெருசாக நம்ம வீட்டில் ஒரு விதையில இருந்து வந்துச்சுங்கின்ற ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து மாமரம் வச்சிருக்கோம் அப்புறம் கொய்யா மரம் அப்புறம் தென்னைமரம் கொய்யா மரத்தில் பூ பூத்து அதில் காய் காய்ச்சி அது நம்ம வீட்டில் ஒரு காய் காய்ச்சி நம்ம சாப்பிடும் புதுசில் ரொம்ப ருசியாக இரு இருக்கும் புதுசில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இது சொல்ல முடியாத சந்தோசம் நம்ம வீட்டில் நம்ம இயற்கையான முறையில் வர்றது வந்து நம்ம உடம்புக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்லது அதனால் வந்து ந நல்லா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இதுக்காகவே ஒரு பக்கத்தில் இந்த தோட்டம் மாட்ட ரெடி பண்ணி அதுலேயே நாங்கள் எல்லா உரத்தையும் வச்சி நெ நாங்கள் அதை பா குழந்த மாதிரி பார்த்து பார்த்துட்டு வாரோம் எல்லா செடியும் இருக்கும் அதுக்கு அப்புறம் கருவேப்பில நம்ம வீட்டுக்கு தேவையான கருவேப்பில நாங்கள் அதில் இருந்து பறிச்சிக்கிருவோம் அதுக்கு அப்புறம் பப்பாளி மரம் பப்பாளி மரம்லாம் நல்லா பெருசாக வந்து நல்லா நிறையா ஒரு நூற்றி இருபது இரநூறு இப்போ பலா மாதிரி காய்ச்சி இருந்துச்சி நல்லா அதில் நல்லா க அதில் பார் அந்த பழுத்து இருந்துச்சா அதை எடுத்து சாப்பிட்டா ரொம்ப தேனா இருந்துச்சி டே டேஸ்ட்டாக இருந்துச்சி அதை சாப்பிடம் புதுசில் அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி அது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பழம் ஆனால் இப்போ வர்ற வெள்ளத்தில் அது கீழே விளுந்து வம்பா போயிடுச்சி அது வெள்ளத்துல கீல உளுந்து காற்றில் மலையில் அது அவ்வளோ காயையும் அது தாங்க முடியாமல் கீழே விழுந்துருச்சி அப்புறம் வந்து நிறைய இப்போ தான் நிறைய இந்த சப்போட்டா பெரிய நெல்லிக்காய் அதுக்கு அப்புறம் சீத்தா பழம் மரம் இது எல்லாம் வச்சி பூ பூத்துருக்கு இப்போ தான் அந்த பூ பூத்தது எப்போ பழம் காய்க்கும்னு நாங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இது பூவையும் பழத்தையும் அந்த தலையில் வைக்கின்ற நம்ம வீட்டில் பூத்த பூவு ஒரு பூவாக இருந்தாலும் அதை எடுத்து தலையில் வைக்கும் புதுசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் வீ நம்ம வீட்டில் வச்சி வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லது